அந்த காலத்திலெலாம் எங்கள் வீட்டில் எந்த விதமான மின்சாதன பொருட்களுமே இல்ல ஆனால் இப்போ வந்து மிக்சி கிரைண்ட்ரு சிலிண்ட்ரு கேஸ் சிலிண்ட்ரு ஃப்ரிட்ஜி எல்லாமே எங்கள் வீட்டில் இப்போ இருக்கு ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆட்டுக்கல்லில் தான் மாவு இட்லி மாவாக இருக்கட்டும் ஒரப்படையாக இருக்கட்டும் சட்னியாக இருக்கட்டும் அதெல்லாம் அதில் தான் நாங்கள் அரைப்போம் அதேமாரி அம்மி கல்லில் அரைச்ச சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ருசியாக இருக்கும் ஆனால் ஆட்டு கல்லில் அரைச்சமுன்னா அதுலேயே தான் இருக்கணும் உட்காந்துருக்குணும் அந்த அரை மணிநேரமா இருக்கட்டும் ஒரு மணிநேரமா இருக்கட்டும் அதை விட்டு எந்திரிச்சு வேறு வேலைக்கே வர முடியாது அந்த வேலையை முடித்தத்துக்கு அப்புறம் தான் எந்திரிக்கலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது கிரைண்டரில் மாவு போட்டுக்கிட்டே வேறு வேலையை செய்யலாம் மற்ற வேலையை போய் பார்க்கலாம் அந்த சௌகரியொல்லாம் ஆனால் இப்போ இருக்குது அதேமாரி மிக்சியில் வந்து கொஞ்சமாக சட்னி அரைச்சம்னா அடியிலயே தான் கிடக்கும் மேலே வராது அதிகமாக போட்டால் மிக்சியில் போடலாம் ஆனால் அதிலலாம் அம்மியில் கொஞ்சமாக இருந்தாலும் அழகாக அதில் அரைக்கலாம் அதேமாரி கேஸ் சிலிண்டர் வந்து அந்த காலத்தில் அடுப்பில்தான் நாங்கள் வந்து சமைப்போம் அது வந்து தோசை ஊற்றுறதுன்னா தீ கூட போகும் குறையும் அதனால நல்லா இருக்காது ஆனால் இப்போ அப்படி கிடையாது சிலிண்டரில் வச்சம்னால் சிம்மில் சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா நல்லா இருக்குது சாப்பாடு சீக்கிரமா ஒடியாந்துடுது சிலிண்டரு வில தான் இப்போது கொஞ்சம் ஏறிட்டு அது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதேமாரி ஃப்ரிட்ஜில் வந்து மாவு வச்சோம்னா நாலு நாளில் அஞ்சு நாளில் மாவு வச்சுக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஒரு அன்றைக்கு அரைச்சமுன்னா அன்றைக்கு தான் சாப்பிட்லாம் மறுநாள் சாப்பிட்லாம் அதே புளிச்சு போய்டும் அப்போல்லாம் ஆனால் இது வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஃப்ரிஜ்ஜில் வச்சுக்கலாம் அதேமாரி மிக்சி மிக்சியில் வந்து மிக்சியில் போடறது மட்டும் தான் இதில் போடலாம் ஆனால் அதுக்கு அப்படி கிடையாது அம்மியில் அம்மியில் கொஞ்சம் பொருளாக இருந்தாலும் அதில் அரைச்சமுன்னா செய்யலாம் ஆனால் மிக்சியில் வந்து நிறையா போட்டு அரைச்சா தான் லோடிங் ஆகும் இல்லைனா ஆகாது அதேமாரி கிரைண்டரும் அதனால் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு மின்சாதன பொருள் ன்னா சமையலாக இருக்கட்டும் ஏதா இருக்கட்டும் ஈசியாகவும் இருக்குது சுலபமாவும் இருக்குது எங்களுக்கு இது கொஞ்சம் ஈசியாக இருக்கு